ஆ சார் நாங்கள் இங்கே சேலத்துலேருந்து ஃபோன் பண்ணுறோம் சார் இப்போது அந்த வந்து கணேஷ் ஹோட்டல்தானே சார் ஆ சார் இந்த ஹோட்டல்ல வந்து நம்மளுக்கு வந்து என்ன சார் சைவ உணவு அசைவ உணவு ரெண்டுமே கிடைக்குமாங்க சார் சைவ உணவுனா எத்தனை மணிக்கு சார் வரணும் அசைவ உணவுனா எத்தனை மணிக்கு சார் வரணும் சைவ உணவகத்தில் வந்து எங்களுக்கு வந்து இந்த தயிர் மோர் ஐ மீன் இது வ ஒயிட் ரைஸ் அப்பறம் வேறு வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்னது அசைவ உணவில் வந்து ஆட்டு கறி கோழி கறி அப்பறம் வந்து முட்டை மீன் இதெல்லாமே வேணும் சார் ஆ உங்கள் உங்கள் ஹோட்டலோடய டைமிங் வந்து சொல்லுங்க சார் நேரம் நேரம் அந்த உங்கள் நேரம் என்னவோ அதை சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்தப்படி நாங்கள் ஒரு அஞ்சு பேர் வந்து உங்கள் ஹோட்டல்ல வந்து சாப்பிடுட்டு அது என்னவோ பில்லோ அது வந்து நாங்கள் வந்து கொடுத்துட்டு வந்திருவோம் சார் சரிங்களா இப்போ வந்து நீங்கள் உங்கள் ஹோட்டலுக்கான வர பார்க்கிங் எது மீனு இந்த வசதியெலாம் இருக்காங்க சார் வண்டி நிற்பாட்றதுக்கான இடோம் அப்புறோம் வேறு என்ன சார் வேறு எவ்வளோ நேரம் சார் ஹோட்டலை திறந்து வச்சிருப்பீங்க காலையில் எட்டிலேருந்து ஒம்பது மணி வரையும் திறந்து இருப்பீங்களா சார் சரி சரி சரி சார் இப்போது நாங்கள் ஒரு அஞ்சு பேர் வந்தீங்கன்னா அங்கே உட்காரத்துக்கு இடம் இடோலாம் பதிவு பண்ணி வச்சிருங்க சார் ஏன்னா நாங்கள் வந்துட்டு உடனே வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது சார் வந்தோன்னே சாப்பிட்டுட்டு உடனே எந்திரிச்சு கிளம்பிருவோம் சார் சரிங்களா இப்போ முன்னாடி எதுனா அமௌண்ட் பே பண்ணணுமாங்க சார் பணம் வந்து முன்னாடியே தரணுங்களா இல்லை சாப்பிடதுக்கு அப்புறோம் கொடுத்தா சரிங்களா சார் ஓ சரி சரிங்க சார் சரி சார் நாங்கள் முன்னாடியே ஒரு ஐ ஐநூறுரூவா வந்து ஜிபே பண்ணிடுறோம் சார் அதுக்கப்பறம் வந்து என்ன பில் ஆகுதோ மீதி பில் என்னவோ அதை நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் அதுக்கு தகுந்த அமௌண்ட் மீதி அமௌண்டை கொடுத்துட்டு வந்துர்றோம் சார் ஏன்னா உங்கள் ஊட்ட உங்கள் ஹோட்டலுக்கு வந்து நாங்கள் வரத்துக்கு காரணம் வந்து எங்கள் நண்பர் ஒருத்தர் இருக்கார் அவரு வந்து உங்கள் ஹோட்டல்ல பற்றி மிக சிறப்பாக சொன்னார் சார் இந்த ஹோட்டல் நல்லா சாப்பிட்டா அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ன மாதிரி சொன்னதினாலதான் சார் வரோம் நான் வந்துட்டு அங்கே வந்து ஃபோன் ஃபோன் பண்ணுறோம் சார் ஓகே சார் தேங்க் யூ சார்